ஹாய் ஃபரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக ஃபிளிப்கார்ட்டில் வந்து சாம்சங் மொபைல் பார்த்தேன் ஆட்ரு போட்டேன் அதோடு அதுவும் ஒன் வீக்கில் டெலிவரி ஆயிட்டுது அதோடய நெகடிவ் இம்பேக்ட் என்னனு பார்த்திங்கன்னா டோட்டலாகவே டேமெஜ்ஜாக இருந்துது மொபைல் ரேட் பார்த்திங்கன்னா தேட்டி நயன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தது பேக்கேஜ் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன் அப்படியே மொபைலலெலாம் ஸ்க்ராச்சஸ் ஆயிருக்குது டிஸ்பிளே டேமேஜ் ஆயிருக்குது ஸோ இது மாரிலாம் ஒரு ஆன்லைனில் டெலிவரியில் இப்படிலாம் பண்ணுறாங்க ஸோ தயவு செஞ்சு யாரும் ஆன்லைனில் ப்ராடக்ட்டை யாரும் இப்படி வாங்காதிங்க ஸோ நெகடிவ்வாக நிறையா விஷயம் நடக்குது ஸோ ஒரு கேமரா பிக்சர் எடுத்தால் ஒரு தெளிவாகவே இல்லை ஸோ க்ளார் அடிக்குது நம்ம வந்து நேராக வாங்குறத்துக்கும் ஆன்லைனில் வாங்குறத்துக்கும் வித்தியாசம் நிறையா தான் இருக்குது பட் நம்ம வந்து இதில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்க்குறோம் ஸோ நம்ம வந்து நேரில் வாங்கினா இன்னும் குவாலிட்டியாக இருக்கும் அதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும் தயவு செஞ்சு யாரும் ஆன்லைனில் வாங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ ஆன்லைனில் வாங்குறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படியே எப்படி சொல்வது பேக்கிங்கெலாம் சரி இல்லாமல் அப்படியே தூக்கி போடுறதுல ஸ்க்ராச்சஸ் ஆகிறது டிஸ்பிளே போவது அப்படியே நம்மள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறது சம் டைம்ஸ் அதை வந்து திரும்ப ரீ ஆடர் போட்டோம்னா அவங்க வந்து எடுத்துக்க மாட்டேறாங்க டைம் டிலே ஆகுது ஸோ நமக்கு தான் எல்லாமே லாஸ் ஆகுது ஸோ லாஸ் ஆஃப் பே லாஸ் ஆஃப் டைம் எக்ஸ்ஸட்ரா அப்படியே சொல்லிகிட்டே இருக்கலாம் ஸோ மொபைல் ஃபோன் அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமெலாம் பார்த்திங்கன்னா போய் நேரில் போய் பர்ச்சஸ் பண்ணுங்கள் ஸோ ஆன்லைனில் பர்ச்சஸ் பண்ணுறதுக்கும் ஆஃப் லைனில் பர்ச்சஸ் பண்ணுறதுக்கும் ஒன்றும் டிஃபரண்ட்ஸ்லாம் இல்லை ஸோ எல்லோருமே ஆஃப் லைனில் பர்ச்சஸ் பண்ணாதிங்க பர்ச்சஸ் பண்ணுங்கள் அது தான் பெட்ரு ஸோ ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் இம்பேக்ட் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் ரீசெண்டாக எனக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க என்னோடய ஃபோனே பர்ச்சஸ் பண்ணிணேன் கேமரா குவாலிட்டி சரி இல்லை ஆனால் டிஸ்பிளே நல்லா இருக்குது கேமரா குவாலிட்டி சரியில்ல பிக்காஸ் எதனால் என்னனு தெரில திரும்ப ரி சா ரீ ஆர்டரு போட்டேன் அவங்க வந்து பிக்கப் பண்ணவே இல்லை அதனால எல்லோருமே போயி ஷோ ரூமில் வாங்கிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ